நான் உணவகத்திற்கு நான் அனுப்பின ஆடர்ஸ் அவ்வளவும் அவங்க நினைவு வைச்சுருப்பாங்களான்னு தெரியலை அதனால் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்சப்பில் நான் என்னென்ன ஆடர் பண்ணிணனோ அவ்வளத்தையும் வரிசையா எழுதி கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வாழையிலை சிப்ஸ்ம் நாண் வெஜ் ஐயிட்டம்ஸ் தனியா வெஜிட்டேரியன்ஸ் தனியாக ஓவரால் லிஸ்ட் போட்டு வாட்ஸ்சப்பில் அனுப்பி அவங்களால பார்க்க முடியும் அவங்க அதுவந்து அவங்கள போய் சேரும் அவங்ள வந்து வாட்ஸ்சப் வைச்சு வாட்ஸ்சப்பில்ல பார்த்து அவங்ள என்னென்ன அனுப்பியிருக்கேன் அப்படின்றத ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்த்து அவங்களால கொண்டு வர முடியும் அவங்க எந்த வழியில் வரணும் எங்கே கொண்டு வந்து எப்படி தரணும்ன்றதை ரூட்டும் வாட்ஸ்சப்பில் மேப்பில் அனுப்பியிருக்கேன் லொகேஷன் அனுப்பி அதில் எப்படி வரணும் எங்கு எங்கே வந்து என்னை கான்டாக்ட் பண்ணணும்ன்டு வாட்ஸ்சப்பில் என் நம்பரோடு அனுப்பி லொகேஷன்னும் அனுப்பி வைச்சுருக்கேன் அதை அவங்களால பார்த் பார்த்து கரெக்ட்டாக வர முடியும்